நீங்கள் சமீபத்தில் உங்கள் நாமினி மாற்றுகிறீர்கள் அதன் உங்கள் பிஎஃப் கணக்கில் புதுப்பிக்க வேண்டும் நீங்கள் ஈபிஎஃப்ஓ போர்ட்டலில் எவ்வாறு உள்நுழைவீர்கள் என்பதை விவரிக்கவும் உங்கள் நியாயமான விவரங்களை மற்றும் புதுப் புதுப்பிப்பு பிரிவுகளுக்கு செல்லவும் சரிபார்க்கவும் உங்கள் யுஏஎன் உடன்

இல்லை கன்சல்டண்ட் யாருனால் அதை பற்றி தெரிஞ்சவங்கள் இருந்தாங்கனால் கம்பெனி சைடிலேருந்து நம்ம கேட்கலாம் இந்தமாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக் கிட்டேருந்து ஒரு கருத்து எடுத்துக்கிட்டால் இதுக்கு என்னெல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டு கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கு தேவையான என்ன கார்டு பேன் கார்ட் வேணுமா இல்லை ஆதார் கார்ட் வேணுமா இல்லை என்ன அவங்க டீட்டெய்ல்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையானது கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த போர்ட்டலில் வந்து என்ட்ரி பண்ணலாம் அவங்க கேட்குற டீட்டெய்ல்ஸெல்லாம் வந்து நம்ம கொடுக்கலாம் நம்ம கொடுக்குறப்ப இது ஏன் நம்ம கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் அவங்கக் கிட்டே வந்து கேட்கலாம் நம்மளா கூட வந்து ப படித்தவங்களா இருந்தால் வந்தால் கூகுளில் சேர்ச் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின் சொல்லிவிட்டு பார்த்துட்டு நம்மளாக கூட வந்து க்ரியேட் பண்ணலாம் முடிஞ்சால் இல்லைன்னா நம்ம கம்ப்யூட்டர் சென்டர் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு அதுக்கு அதை சம்பந்தப்பட்ட தெரிஞ்சவங்கள் கிட்டே அந்த கன்சல்டண்ட் கிட்டே தெரிஞ்சவங்கள் கிட்டே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆலோசனை கேட்டுவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெய்ல்ஸெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் பிஈஎஃப்ஒ பிஎஃப்பு எம்ப்ளாயி ப்ரோவைடெட் ஃபண்ட்டு இதுக்காக என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் வரும் அவங்கக் கிட்டே சில நமக்கு கொஞ்சம் தெரியும் இருந்தாலும் வந்து நமக்கு தெரியாது வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேறு என்ன ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இது வந்து எப்போ ரினிவல் பண்ணணும் இப்போது இதை வந்து ரினிவல் பண்ணுறப்ப நமக்கு எப்போ அது வந்து பேமெண்ட் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க இல்லை எவ்வளோ நாளைக்கு செஞ்சால் வந்து பிஎஃப் இருக்குது கம்பெனி ஸ்டாஃபுக்கு மட்டும் இருக்கா

அதனால வந்து அவங்க தான் நமக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கணும் நம்ம வந்து நெட் சென்டர் போகணும்னு கூட அவசியம் கிடையாது ஸோ ஓனர்னு எடுத்திங்கனால் அவங்க ஓனர் ஒரு கம்பெனியில் வேலை செய்யணுன்னா ஓனர் வந்து அவங்க யாராச்சும் ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லை ஒரு அக்கௌண்ட்டண்ட் இருப்பாங்க இல்லைன்னா அதுக்குன்னு யாருன்னால் ஒரு பர்சனை கன்சல்டண்ட்டு போட்டு வைச்சுருப்பாங்க அது அவங்கக் கிட்டே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்